பருப்பு சாம்பாருக்கு பருப்பு யூஸ் பண்ணுவோம் பருப்பு தக்காளி போட்டு வேக வைப்போம் வேக வைச்ச பிற்பாடு வெந்த பிற்பாடு பூண்டு அதுலேயே உரிச்சி உரித்து போடுவோம் வெந்த பிற்பாடு அது கடைஞ்சிட்டு காய் நம்மளுக்கு பிடிச்ச காய் எதையோ ஒரு காய் முருங்கைக்காய் கேரட்டு பீன்ஸு போட்டு அரிஞ்சு அது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா தாளித்து விட்டு காயும் போட்டு அதுலேயே மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டு பருப்பு கடைஞ்சி அதுலேயே ஊற்றி வதக்கி உட்டு மிளகாத்தூளு சாம்பார் பொடி எல்லாம் போட்டு நல்லா வெந்த பிற்பாடு வெந்த பிற்பாடு புளி கொஞ்சம் ஊற வைச்சி கரைச்சி அதுலேயே ஊற்றி கொதிக்க வைச்சி கொதிக்க வைச்சிங்கன்னா சாம்பார் பருப்பு சாம்பார் தயார் ரசம் ரசத்துக்கு வந்து ரசம் புளி கொஞ்சம் ஊற வைச்சிக்கணும் தக்காளி தக்காளி கரைச்சி வைச்சிக்கணும் புளி கரைச்சி வைச்சிக்கணும் தக்காளியை மிக்ஸியில் போட்டு அடித்து சீரகம் பூண்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு மிக்ஸியில் அரைச்சி எல்லாம் புளியும் கரச்சி தக்காளியும் கரைச்சி விட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு நல்லா அதுலேயே போட்டு தாளித்து விட்டு இதெல்லாம் கரைச்சி வைச்சத போட்டு நல்லா தாளித்து விட்டு ஒரு முட்டை கொதியலில் வந்து கொதிக்க விடக்கூடாது முட்டை கொதியல் வந்து ஆஃப் பண்ணால் ரசம் தயார் கொழம்பு புளிக்கொழம்பு புளிக்கொழம்பு வந்து புளி நல்லா கரைச்சி வைச்சிக்கணும் கரைச்சி வைச்ச பிற்பாடு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வரமிளகா யூஸ் பண்ணி வெந்தயம் சீரகம் எல்லாம் வறுத்து நுணிக்கி வைச்சி நுணிக்கி போட்டு புளியை கரைச்சி வைச்ச பிற்பாடு புளியை கரைச்சி வைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எல்லா தாளித்து விட்டு கருவேப்பில்லை இது வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு கடலப்பட்ட கடல பருப்பு எல்லாம் சுத்தம் பண்ணி வைச்சி அதுலேயே எண்ணெயிலேயே வதக்கி விட்டு புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க வைச்சி வெந்தியத்தை நுணிக்கி போட்டால் புளிக்கொழம்பு தயார் புளிசாப்பாடு கிளரலாம்